ஓவியம் வரைகிறதுல நான் வந்து அதிகமாக நான் வந்து விளம்பர ஓவியர் தான் அதனால் போர்டு விளம்பர போர்டு எழுதுகிற போது அதில் வந்து க கலரு டின்ட் எல்லாம் கரெக்டாக ஹைலைட் எல்லாம் கொடுத்து கரெக்டாக பார்த்தால் கவர்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி அதையே பார்த்து நாலு பேர் பார்த்தா அதை இவ்வளோ விரும்புகிற மாதிரி செஞ்சு அந்த ஓவியத்தை வரைவேன் அதிகமாக வந்து பேட்ச் ஒர்க் அதாவது பேட்ச் ஒர்க் செஞ்சு பெயிண்டிங்கில் பேட்ச் ஒர்க் செஞ்சு ஒர்க் பண்ணுவோம் அதையை பார்த்து எல்லாம் ரசிக்கிற மாதிரி செய்வேன்